விளையாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நமக்கு நிறைய விளையாட்டுகளிருக்கு அது வந்து நமக்கு வந்து விளையாடும் போது நமக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ன அப்படினு பார்த்தீங்கனா ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடும்போது நமக்கு வந்து பிரஷர் வந்து குறைஞ்சிடும் நம்ம மகிழ்ச்சியாகிடுவோம் அப்படின்னு அதே மாதிரி தான் பார்த்தீங்கனா அப்போ அந்த காலத்திலேருந்து தாய கட்டை விளையாடுவாங்க எல்லா பாட்டிஸ்சுமே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதாவது பிரஷரெலாம் இருக்காது காரணம் வந்து என்ன பண்ணுவாங்னால் சமைப்பாங்க அந்த அந்த டென்ஷனோட எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு போய் தாயக்கட்டை விளையாடும் போது அவங்க மைண்ட் ஃப்ரீ ஆகிடும் ஸோ அவர்களுக்கு பிரஷர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அதிலயும் இப்போ இப்பவும் பாருங்களேன் நம்ம ஏதோ ஒரு விஷயம் பிடிச்ச விஷயமோ இல்லை வேறு ஏதோ ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா நம்மளோட மனசு வந்து சந்தோஷமாகிடும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அதை தாண்டி நம்ம மனசு சந்தோஷமாயிடும் அதுக்கு காரணம் வந்து என்னென்னா நம்மளோட அந்த விளையாட்டை மகிழ்ச்சி தான் அதுதான் நம்ம மன அழுத்தத்தை குறைக்கும் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளே வந்து ஒரு அந்த காலத்தில் உள்ள மாதிரி குழந்தைக எல்லாம் சேர்ந்து விளையாண்டுகிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளே ரொம்ப சிரிப்போம் நம்மளை அறியாமையே சிரிப்போம் ஒரு விளையாட்டு வந்து நம்மளோட மனசையும் நம்மளோட உடம்பையும் உறுதிப்படுத்துதுங்கிறது உண்மைதான் அது வந்து நம்ம மன அழுத்தத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கும் அப்படிங்கறது வந்து சைக்காரிஸ்ட்டோட பிரச்சின நானே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் ரொம்ப கோபப்படுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளோட சேர்ந்து நம்ம ஏதாவது விளாந்துட்டுருந்தோம்னு வைச்சுக்கோங்களேன் சாெப்பு சாமான் வைச்சு விளாண்டுகிட்டுருக்கும் போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதாவது பேசிகிட்டு சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்ட அனைத்து டென்ஷனும் அப்படியே குறைஞ்சிடும் நம்மளே வந்து நம்மள அனலைஸ் பண்ணிப்போம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நிறைய ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னா எல்லாேரும் சேர்ந்து விளையாடுறது அந்த காலத்துலெலாம் வந்து விளையாட்டு நிகழ்ச்சின்னு தனியாக வைப்பாங்க இசை நாற்காலி இந்த மாதிரி விளையாடுகிறோம் பாருங்களேன் அன்னிக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அன்னிக்கு ஃபுல்லாக நமக்கு டென்ஷனே கிடையாது அதே மாதிரி தான் நம்ம விளையாடும் போது நம்மளோட மன மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு பல்லாங்குழியோ இப்பெல்லாம் அந்த வீடியோ கேமெலாம் விளயாட்றாங்க வீடியோ கேமில் என்னங்க இருக்குது வீடியோ நாலு பேரோடு சேர்ந்து விளயாட்றதான் விளையாட்டு நாலு பேரோடு சேர்ந்து விளையாடும் போது தான் நம்மளோட மன அழுத்தம் குறையும் அப்படி விளையாண்டால் மட்டும் தான் நம்மளோட வந்து நம்மளோட உடம்பு சரி நம்மளோட மனசு சரி லேசாக இருக்கும் இந்த வீடியோ கேம் விளையாடுறேன் செல்ல கேம் விளையாடுறேன் அதெல்லாம் வந்து வேஸ்ட் அது மாதிரி அந்த மாதிரி பண்ணிணோம் அப்படின்னா நம்மளோட ஒருங்கிணைப்பு தான் நம்ம அதில் இருக்குமே தவிர நம்மளோட கான்ஸன்ரேஷன் அதில் இருக்குமே தவிர ஆனால் அது சந்தோஷம் கிடைக்காது நாலு பேரோடு சேர்ந்து விளையாடும் போது மட்டும்தான் மகிழ்ச்சி